மக்கள் வந்து அரசு வேலை விரும்ப விரும்புகிறாங்கனு கேட்டிங்கனால் விரும்புகிறாங்க அதிகமாக விரும்புகிறாங்கனா அதிகமாக இல்லை அளவாக இப்போ வந்து பாதி பேர் இப்போ வந்து எல்லாேருமே தனியார் நி நிறுவனத்துக்குத்தான் வேலை செஞ்சுக்கிட்டுருக்காங்க அரசு வேலை வந்து அதிகமாக எல்லாத்துக்கும் கிடைக்குறதில்ல படித்தவங்களுக்கு அரசு வேல அதிகமாக கிடைக்கிறதில்ல அப்படி பார்க்கும்போது அரசு வேலைகள் வந்து கம்மியாகத்தான் இருக்குது வேலைவாய்ப்பில் இருக்குது ஆனால் அரசு வேலையில் வந்து கொஞ்சம் கஷ்டமாதான் இருக்குது அதுக்கு அதுக்கு ஜாதி இதெல்லாம் பார்த்துதான் அரசு வேலையே பாதி பக்கம் அப்பாய்ண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அரசு வேலைகளை வந்து விரும்புகிறதில்ல அதிகமாக தனியார் வேலைதான் அதிகமாக விரும்புகிறாங்க தனியார் வேலைதான் அவங்களுக்கு கிடைக்குற வேலைக்கு போவாங்க அப்படிங்கும்போது தனியார் வேலையை தான் அதிகமாக விரும்புகிறாங்க இங்கே மாவட்டத்தில் வந்து வே வேலையின்மை வந்து அதி அதிகமாக இருக்குது நான் கவனிச்சுருக்கேன் எடுத்துக்காட்டு என்னோடய கருத்து என்னென்னால் மற்ற யூனிட்டை சார்ந்திருக்கிறது மற்ற சப்யூனிட்டை சார்ந்துருக்கிறது அதாவது பனியன் கம்பெனி இது மாதிரி யூனிட்கள் இருக்கிற யூனிட் மாதிரி